யாருங்க ஆ சொல்லுங்கள் ஆ சோஃபா இதெலாம் இருக்காங்க நாங்கள் மிக்சி வாங்கினா நீங்கள் சைக் இது சர்வீஸ் பண்ணி தருவீங்களாங்க ஆ நீங்கள் என்னோடய வாட்ஸப்புக்கு உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடெக்ட் இருக்குனு அனுப்புங்கள் ஆ நான் அதை வந்து அமௌண்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத எனக்கு என்னென்ன வேணுங்கிறதை நான் லிஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங் நீங்கள் வீட்டிலே வந்து கொடுத்துருவீங்களா இல்லை நாங்கள் தான் வந்து எடுத்துக்கணுமா எங்களுக்கு எப்படியோ அப்படிதானாங்க ஆ காசு காசு ஜிபேயில் கொடுத்துட்லாமா இல்லை நேரில் கொடுக்குணுமாங்க ஆ ஓகே குவாலிட்டியாக இருக்கும் ஆ குவாலிட்டியாக இருக்குமில்லே எல்லா ப்ராடெக்ட்டும் ஆ ஓகேங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன்